மா ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் மார்டன் சலுான் தான்

ஆ ரெண்டு நாளுக்கு அப்புறமா சார் சார் யூசுவல்லாக பார்த்திங்கனா நம்மகிட்ட நிறைய ஸ்டைல் இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் கொரியன் பிடிஎஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவோடு ஒரு வருது சார் இது நேச்சுரலாக சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து சைனீஸ் ஜப்பான் அப்புறமா இந்துஸ்தான் அப்புறமா தாய்லாண்ட் இந்தமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கட்டிங்ஸெலாம் இருக்குது சார் இதில் மெயினாக பார்த்திங்கனா ஐ திங் அவங்க ஃபேஸை நான் நேரில் பார்த்துதான் நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுவோம் அதாவது உங்கள் ஃபேஸ் என்ன அளவுக்கு ஹேர் கட்டிங் கரெக்ட்டாக இருக்கும் இப்போ இன்கேஸ் உங்கள் ஃபேஸ் வந்து வி ஷேப்பில் இருந்தாங்கனால் நாங்கள் எப்படி ஒரு ஷேப் பண்ணி உங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும் இன்கேஸ் உங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ஒரு சர்க்குலர் ஷேப்போ வருதா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு ஹேர் ஸ்டையில் செலெக்ட் பண்ணுவோம் சார் யூ இல்லை யூசுவல்லாக பார்த்திங்கனா காமனாக நாம் எப்பவும் போல் இந்தியாவில் கட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸு கட்டிங் தான் எந்த ஷேப்பாக இருந்தாலும் பாக்ஸு கட்டிங் பண்ணுவோம் சார் அதுக்கு அப்புறம் செட் பண்ணுவோம் சார் நீங்கள் டூ டேஸ்சுக்கு அப்புறம் நீங்கள் எப்போது வரீங்க சார் நீங்கள் நீங்கள் சலூனுக்கு எப்போ மீட் பண்ணுறீங்க ம் சரி ஓகே சார் நான் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கவா சார்

ஆ பேக்கேஜ் நிறையவே இருக்குது சார் நாங்கள் வந்து அன் ம்ம் இருக்குது சார் அப்படினா கரெக்ட்டாக ஒரு ப்ராப்பராக ஒரு இது காம்போ ப்ப காம்போ பேக்கேஜ் இருக்குது சார் இந்த சம்மருக்காக எப்படினா ஒரு மசாஜ் ஆயில் மசாஜி அதாவது கட்டிங் அப்புறம் ஆயில் மசாஜி அப்புறமா ஸ்கின் ரீஃப்ரஷ்ஷிங் அப்புறமா அந்த டேன் போகிறத்துக்கு அந்தமாதிரி ஸ்கின்னெலாம் அந்தமாதிரி ஸ்கின் வரதாமல் இருக்க புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம் சார் அதனால கண்டிப்பாக காம்போ உண்டு அதுவும் இல்லாமல் வீக்லி மெம்பர் ஷிப் மன்த்லி மெம்பர்ஷிப் நீங்கள் டெய்லி கஸ்டமராக இருந்திங்கனால் ஒரு ஒரு கட்டிங்கு டுவென்ட்டி டுவென்ட்டி பெர்சன்டேஜ் ஆட் பண்ணுவோம் அப்புறமா ஒரு லஸ்ட்டு கட்டிங்கை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கட் பண்ணிவிட்டு போய்விடலாம் ஸ்கின் ரீஃப்ரெஷ்ஷிங் அப்புறமா அந்த டேன் போகிறத்துக்கு அந்தமாதிரி ஸ்கின்னெலாம் அந்தமாதிரி ஸ்கின் வரதாமல் இருக்க புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம் சார் அதனால கண்டிப்பாக காம்போ உண்டு அதுவும் இல்லாமல் வீக்லி மெம்பர் ஷிப் மன்த்லி மெம்பர் ஷிப் நீங்கள் டெய்லி கஸ்டமராக இருந்திங்கனால் ஒரு ஒரு கட்டிங்கு டுவென்ட்டி டுவென்ட்டி பெர்சன்டேஜ் ஆட் பண்ணுவோம் அப்புறமா ஒரு லஸ்ட்டு கட்டிங்கை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கட் பண்ணிவிட்டு போய்விடலாம் இந்த மாரி நிறையவே ஒரு பேக்கேஜி காம்போ ஆஃபர் எல்லாமே இருக்குது சார் மன்திலி இருக்குது சார் நீங்கள் நேரில் வாங்க ம் ம் இல்லை அது மினிமம் யூஸ்வலாக நம்ம மூணு காம்போ சேர்த்து நல்லா ஒரு சிக்ஸ் நையன்ட்டி நயன் தான் சார் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நியூ கஸ்டமர்னால் நாங்கள் வந்து ஒரு டுவென்ட்டி ஃபைவ் பர்சண்டேஜ் ஆஃபர் தறதுனால் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி இன்றையோட முடியுது சார் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி தானே நீங்கள் ஒரு ஆஃப் பேமண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் இப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட்னால் அதுதான் சிக்ஸ் நையன்ட்டி நயன்னால் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பாதி பணம் கட்டுகிற மாதிரி இருக்குது ஏன்னால் நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்திங்கனால் எங்களுக்கு தான் லாஸு ஸோ அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பாதி பேமண்ட் கட்டணும் சார் புக்கிங்க்கு சரி சார் புக்கிங்கி ஜிபே நம்பர் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரே ஒரு பேமண்ட் பண்ணிட்டு உங்களோடய இதை மட்டும் சொல்லுங்கள் நாளைக்கு பண்ட் வந்துடுங்க சார் நம்பர் நோட் பண்ணிக்கங்க

ஜிரோ நயன் ஓகே ம் சரி ஓகே சார் நேரில் பார்க்கலாம் சார்